ஒரு நாற்பது ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க போனால் ஃபோட்டோவும் நெகட்டிவும் சேர்த்து கொடுப்பாங்க அந்த ஃபோட்டோ வந்து எப்போ வேணாலும் தொலைஞ்சி போனாலும் அந்த நெகட்டிவ் கொண்டு கொடுத்தா திரும்பி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்போ அது எப்படி தெரியுதுன்னா ஒரு வாட்டி எனக்கு கல்யாணம் ஆகி நாலாம் ஃபோட்டோலாம் எடுத்தது கிடையாது அதுக்கு கல்யாணம் ஆனா பிறகு எங்கள் வீட்டுகாரோடையே புக்கெல்லாம் தேடி பார்த்தேன் சும்மா ஒரு பழைய புக்கு போடுற ஒரு பெட்டி ஒன்று இருக்கும் அந்த பெட்டி உள்ள பார்த்தா ஒரு நெகட்டிவ் கிடச்சிது அந்த நெகட்டிவ் எடுத்துட்டு போய் இது ஃபோட்டோவாக இருக்கும் நல்லா ஸ்டாங்கான உள்ளது எடுத்துக்கிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அப்படியே இன்றைக்கி எடுத்த மாதிரி இருக்குது அதை எடுத்து எப்படியும் ஒரு அறுபது வருடத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ எடுத்து ரீசண்டாக பார்த்தா அதே ஃபோட்டோ அதே கலர் ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ நல்லா தரமாக எடுத்து கொடுத்து இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரீசண்டாக நாங்கள் போயிட்டு திருப்பதி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்த சகேண்டு வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்தில் கலர் மாறிகிட்டு அது ஃபுல் கலரு எங்களோடய கலர் இல்லை சும்மா அட்டை மட்டுந்தான் இருக்குது அதெல்லாம் சும்மா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் போல உடனே எடுத்து கொடுத்து உடனே கழுவி கொடுக்குறதுனால அப்போ உள்ள ஃபோட்டோலானம் நல்ல ஸ்டாங்கு ஸ்டாங்காக இருந்துது